ஹலோ ங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களாங்க ஆ ஆமாம்ங்க இப்போ கொஞ்சம் பரவால்ல அப்பப்போ கொஞ்சம் பெயின்லாம் இருக்கும் அதான் உங்கள்கிட்ட கன்சல் பண்ணலாமேனு கால் பண்ணேன் முதுகு வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க அது மட்டும் குறையல ஆ மற்றதெல்லாம் குறஞ்சிருக்கு இது மட்டும் இருக்கு ஆ மாத்தரை எடுத்துக்குறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்டா டோஸ் போட்டு எனக்கு முதுகு வலிக்கு மட்டும் எதாவது மாத்தரை கொடுங்களேன்

சரிங்க ஆ ஓகே ஆமாம் ஆ ஓகேங்க

ஆ ஓகேங்க இல் நான் எப்போ வந்து டேப்லெட்ஸ் வாங்கிக்கிட்டும் உங்கள்கிட்ட